ஹலோ சொல்லுங்கள் யார் ஆ ஆமாங்க மேம் ஆ சொல்லுங்க மேம் ஆ சொல்லுங்க மேம் ஆ எந்த ஊர் மேம் கோத்தகிரியில் எந்த ஏரியா மேம் ஆ சொல்லுங்கள் மேம் ஆ சொல்லுங்கள் மேம் ஆ சரிங்க மேம் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்றைக்கிங்க மேம் இந்த தேதி என்ன கிழம நாளைக்கிங்களா ஆ சரிங்க மேம் எத்தனை மணிக்குங்க மேம் ஆ சரிங்க ஆ சரிங்க பார்த்து பண்ணிக்கலாங்க மேம்

இல்லை இல்லைங்க மேம் நாங்களே வந்துருவோம் ஆ நாங்களாக வந்துருவோம் இல்லை இல்லை எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருவோம் எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருவோம் இடம் மட்டும் கரெக்டாக செட் பண்ணி போட்டுருங்க ஃபோட்டா பிடிக்கிற மாதிரி மற்றபடி எந்த பிரச்சின இல்லை நாங்களே ஆ நல்லா சூப்பராக இருக்குங்க மேம் ஆ பண்ணிக்கலாம் மேம் ம் ம் ஆ சரிங்க ஆ சரிங்க மேம் ஆ கண்டிப்பாங்க மேம் மறுபடியும் கூப்பு எங்களுக்கு ஆ நீங்களும் நாலு பேர்ட்ட போய் சொல்லன்னு இல்லைங்க மேம் ஆ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் போய் நாலு பேர் சொல்லுவீங்கள

ஆ சரி சரிங்க மேம் சரி ஆ ஓகே மேம்